இந்திய பொழுதுபோக்குனால் எங்கள் ஊரில் நிறைய கோயில்கள் இருக்குது கும்பகோணம் சைடில் நிறைய கோயில்கள் இருக்குது எங்கள் பையன் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் முந்தா நாள் கூட வேப்பத்தூர் கோயில் குலதெய்வ கோயிலுக்கு திருவிடைமருதூர் மகாலிங்கம் கோயிலுக்கு இதுக்கெலாம் போய்விட்டு ஜாலியாக வந்தோம் எங்கள் பாப்பாவோட ஷூ வேறு தொலைஞ்சு போயிடுச்சு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எங்கள் தெருவில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கு போய்விட்டு வந்தோம் எங்கள் வீட்டுக்கு எதித்தா மாதிரி நிறைய மரங்களெலாம் இருக்குது அதில் காற்று வாங்கிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருப்போம் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது நாங்கள் அங்கே போய் தங்கச்சிகளெலாம் ஜாலியாக இருப்போம் தீபாவளி பொங்கல் பொங்கலுக்கெலாம் நாங்கள் ஜாலியாக வீட்டில் இருந்து எல்லாேரும் சேர்ந்து போய்விட்டு சர்க்கஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம் கும்பகோணம் கும்பகோணத்தில் கோயில் அதிகமாக கோயிலுக்குதான் அது கோயில்தான் அதிகமாக இருக்கும் வீட்டில் பொழுதுபோக்குனால் கொழந்தை என்னோட கொழந்தை இருக்குது என் கொழந்தையோட ஜாலியாக இருப்போம் தங்கச்சி கொழந்தைங்கள்லாம் இருக்குது நல்லா ஜாலியாக இருப்போம் காற்றெலாம் எங்கள் வீட்டுக்கு இருக்கிற மாதிரி நல்ல காற்றெலாம் இருக்கும் நல்ல பொழுதுபோக்காக இருக்கும்